விவசாயி தினக்கூலி தொழிலாளி அவர்கள் எதிர்கொள்ள முதல் சவாலான நீர்ப்பாசனம் அந்த நீர்ப்பாசனம் ஒழுங்காக கிடைக்காதனால இப்போ யாருமே வர்றது இல்லை விவசாயம் நீர்ப்பாசனம் ஒழுங்காக கெடைச்சா நல்ல விளைச்சல் ஆகும் நல்ல வருமானம் கிடைக்கும் தினக்கூலி அவங்களுக்கு சரியான ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்கலாம் ஆனால் இப்போ அந்தமாரி எதுவுமே இல்லை நீர்ப்பாசனம் கம்மியாக வர்றதினால விளைச்சல் ஒழுங்காக வரமாட்டேங்குது எப்போதும் கொடுக்குற கூலி கூட கொடுக்காம கம்மியாக கொடுக்கறதுனால தான் யாருமே வர மாட்டேங்குறாங்க இல்லாட்டி நீர்ப்பாசனம் வந்து நல்லா இருக்கணும் அதலாம் அதுதான் அவங்களுக்கு மொதல் சவால் சவாலாகவே இருக்குது எல்லோருமே இப்போ இண்டஸ்ட்ரியலை தேடிப் போகிறாங்க கெமிக்கல் கம்பெனியைத் தேடிப் போகிறாங்க அந்தமாதிரி போய்ட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே யாருமே இதாக இருக்க மாட்டேங்கிறாங்க விவசாயங்குறது இப்போ சராசரி மனுசனுக்கு தேவையானது தண்ணியும் சாப்பாடும் தான் அந்த சாப்பாடுக்கு தேவை சாப்பாடை உற்பத்தி பண்ணவும் தண்ணிதான் தேவை அந்த தண்ணியே பஞ்சமாக இருக்கிறப்ப ஒன்றுமே இதுக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணமுடியாது இதுக்கப்புறம் வருங்காலத்தில் சாப்பாடுங்கிற ஒன்று இருக்காது தண்ணியும் இருக்காது தண்ணி இப்போ காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அந்த காலத்தில் அறுபது ரூவாய்க்கெல்லாம் வேலை பார்த்தாங்க எண்பது ரூவாய்க்கெல்லாம் வேலை பார்த்தாங்க நூற்றி இருபது நூற்றைம்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது எரநூறு எரநூற்றைம்பது இப்போ இப்படியே போக போக கூடிக்கிட்டு போகும் ஆனாலும் ஜென்ட்ரேஷன் மாற மாற அவங்களுக்கு தேவையான காசும் கிடைக்கணும் சாப்பாடும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு விலைய வெச்சி விவசாயி அந்த அரிசி எடுத்துக்காமல் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க பஞ்சத்தில் ஜென்ரேஷன் மாற மாற அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தொகை கிடைக்கணும் அரசு சைடுலேருந்து ஊக்கத்தொகை பண்ணணும் நன்கொடை கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக் கொடுத்தா அவங்களை தக்க வெச்சிக்கலாம் விவசாயத் தினசரி கூலி தொழிலாளர்களை நம்ம அந்த மாதிரி தக்க வெச்சிக்க முடியாமல் தான் அவங்க இது மாரி இண்டஸ்ட்ரியலு அதெல்லாம் தேடிப்போய்ட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைடுலேருந்து ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்போ தான் அவங்கள தக்க வெச்சிக்க முடியும்